குழந்தைங்களுக்கு தமிழ்மொழியை கற்பிக்கிறது அப்படிங்கறது கண்டிப்பாகவே நம்ம செய்யக்கூடிய ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு தமிழ் மொழி அப்படிங்கறது நம்ம சொல்லிக் கொடுத்துருக்கணும் ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருக்க இந்த தலைமுறைக்கே வந்து தமிழ்மொழியை வந்து பேச்சளவில் மட்டும்தான் அவங்க இப்போ பேசிட்டுருக்காங்க எழுத்தளவில் நிறைய பிள்ளைங்கள் வந்துவிட்டு இப்போ தமிழ்மொழியை வந்து எழுதுறதே கிடையாது வெறும் பேச்சளவில் மட்டும்தான் இருக்காங்க ஸோ இப்படியே வந்து இதேமாதிரியே தமிழ்மொழி போயிட்டு இருந்துது அப்படிங்கும்போது அதற்கடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாமே தமிழ்மொழியை பேசுறதை கூட வந்து மறந்துருவாங்க ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இருந்தே வந்து எல்லாருக்குமே தமிழ் மொழி பேசறதுக்கு மட்டும் இல்லாமல் பிழை இல்லாமல் எழுதுறதுக்குமே வந்து நம்ம அவங்களுக்கு பழக்கணும் அப் ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மொழி அப்படிங்கறது மட்டும் கிடையாது தமிழ் அப்படிங்கறது நம்மளோட பண்பாடு கலாச்சாரம் ஏன்னா நம்ம மற்ற எந்த மொழிய கம்ப்பேர் பண்ணாலும் ஒரு மொழியை சார்ந்து தான் இன்னோரு மொழி அப்படிங்கறது இருக்கும் பட் தமிழ்மொழியை பொறுத்தவரைக்கும் அந்தமாதிரி சுத்தமாகவே கிடையாது ஏன்னா நிறைய மொழி தமிழ் மொழியை சார்ந்துருக்கே தவிர தமிழ் மொழிங்கிறது எந்த ஒரு மொழியுமே சார்ந்திராத ஒரு மொழி ஸோ அப்படிப்பட்ட நம்மளோட கலாச்சாரத்தை நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறது அப்படிங்கறது நம்ம ஒவ்வொருத்தவங்களோட கடமை ஸோ கண்டிப்பாக நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் எழுதவும் படிக்கவும் சொல்லிக் கொடுக்கணும்